ஹலோ கீழ் பண்ணாதுரைங்களா பிரியாணி கடைங்களா முனியாண்டி விலாஸ் நியூ முனியாண்டி விலாஸ் பிரியாணி கடைங்களா ஏங்க நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் கிட்ட வந்து பிரியாணி வந்து ஒரு பத்து பிரியாணி கட்டின்னு வந்தேன் நாங்கள் கூலி ஆளுக்கு வேலை செய்யிறவங்களுக்கு நீங்கள் கட்டின வர சொல்லி நீங்கள் வந்து அடுத்தாப்போல வந்திங்கன்னால் உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து சலுகை கொடுக்குறோம் அப்படினு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லியிருந்திங்க நாங்கள் மறுபடியும் உங்கள் கடையில் வந்து பிரியாணி இப்போது ஒரு வேலைக்கு ஒரு பத்து பாஞ்சு பிரியாணி கட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆள் வேலை செய்கிறாங்க அவ்வளோ வந்து கட்டி கட்டுறதுக்கு ஆள் நாங்கள் வருவோம் எங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி மேலே எங்களுக்கு சலுகை கொடுக்கணும் ஒரு பத்து பிரியாணிக்கு ஒரு பிரியாணி இல்லைன்னா ஒரு ரெண்டு பிரியாணி எங்களுக்கு வந்து தி சலுகை கொடுத்து எங்களுக்கு எக்ஸ்டராக வந்து கட்டித் தரணும் நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்திங்கல்லையா இன்ன வாங்க அடுத்த டைம் வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கொறச்சு கொடுக்குறோம் நாங்கள் வந்து தரமாகவும் பிரியாணி வந்து தரமாகவும் கட்டி கொடுக்குறோம் அதே மாரி ரேட்டுலையும் கொறச்சு கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிற படி கேட்குறோம்னு சொல்லியிருந்திங்கல்லையா எங்களுக்கு இப்போ கட்டாயம் தேவை நாங்கள் வருவோம் கொறச்சு கொடுக்கணும்